தையல் தைக்கிறது வந்து கஷ்டம் தான் ஆனால் வந்து ஈஸியானது வந்து இப்போ நீங்கள் ஸ் கேட்டிருக்கறது தையல்னால் ப்ளவுஸ் வெட்டி தைச்சி வேலை வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் தைச்சிர்லாம் உ முது வந்து ஆரி ஒர்க்கு ப்ளவுஸுக்கு வந்து எம்ப்ராய்டிங்கு ஆரி ஒர்க்கு இதெல்லாம் வந்து செய்வது ரொம்ப கஷ்டோம் ஒரு வாரம் பத்து நாள் ஆகிடுது அது வந்து டிசைன் வரைஞ்சி ஆரி ஒர்க் ஒவ்வொரு மணியாக வச்சு தைச்சி இழுக்குறத்துக்குள்ள ரொம்ப கஷ்டம் அது வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் இழுத்தடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ளவுஸ் வெட்டி தைக்கமுடியும் எம்ப்ராய்டிங் போடுறதும் அந்தமாதிரி தான் எம்ப்ராய்டிங் வந்து ஒவ்வொ பார்த்து வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த நூல் வச்சு எம்ப்ராய்டிங் போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது ப்ளவுஸ் தைக்கிறது நீங்கள் ஈஸிங்றிங்க ஆனால் வந்து அந்த இ க கடினமான சவாலாக அப்படின்றிங்க சவாவெல்லாம் இல்லை தையல் வந்து உக்காந்து மிஷினில் உக்காந்து தைக்கிறது எங்களுக்கும் ரொம்ப கஷ்டம் கால்வலி வருது க இது ஆகுது பெண்கள் வந்து உக்காந்து தைக்கிறாங்கன்னா பொறுமை பொறுமையாக தைச்சா மற்றும் தான் இதாக முடியும் ப்ளவுஸுங்கள் வந்து ஆரி ஒர்க் போட்டால் ப்ளவுஸு வந்து பார்க்கறத்துக்கு நல்லா இருக்கும் ஒரு ப்ளவுஸ் ஆரி ஒர்க் போடுறத்துக்கு வந்து ரெண்டாயிரம் மூணாயிரம் ஸ்டார்ட்டிங் வந்து ஆயிர ரூபாயில் இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் போடுறாங்க அது உக்காந்து வரைஞ்சி அதை ஆரி ஒர்க் போட்டு அதுக்கு பொருளுங்களெல்லாம் வாங்கி செய்கிறது ரொம்ப இதாக இருக்குது நீங்கள் வந்து கடினம் அப்படின்னு சொல்லியிருக்கிங்க ஆனால் வந்து அது எந்தளவுக்கு கஷ்டன்ட்டு நீங்கள் அது பார்த்தாவே நீங்கள் வந்து ஓ பெண்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்வீங்க நாங்கள் வந்து வேலை செய்கிறது வந்து ஒரு சவாலாக எடுத்துத்தான் செய்கிறோம் ஆனால் வந்து இந்த அளவுக்கு செஞ்சு கொடுக்குவோம் இது முடியும் அப்படினிட்டு ஒரு ப்ளவுஸ் உக்காந்தா இப்போ இது முடிச்சுர்ணும் அப்படின்ட்டு செய்ய செஞ்சு கொடுத்துர்றோம் இல்லைன்னா மக்கள் வந்து எங்கள் கிட்டே இந்தளவுக்கு வராது ஆரி ஒர்க்கு போட்டாலும் அப்படி தான் எனக்கு இந்த நாளில் வேணுன்னால் நாங்கள் அது வரைஞ்சி செ மிஸினில் உக்காந்து தைச்சி ப்ளவுஸ் கொடுக்குற வரைக்கும் ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் இந்த மாதிரி வாங்கி நாங்கள் இது பண்ணுறோம்